ஒர்க் ஷாப் ஏற்பாடு செய்து இருக்கிறேன் ஒர்க் ஷாப் ஏற்பாடு செய்யும் பொழுது நான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது உதாரணமாக இனிவிடேஷன் தே அடிக்கணும் இனிவிடேஷன் அடிக்கும் பொழுது இனிவிடேஷனில் என் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் யார் வரவேற்புரை சொல்லுகிறார்கள் யார் தலைமை வகிக்கிறார் யார் முன்னிலை வகிக்கிறார் யார் கருத்துரை வழங்குகிறார்கள் யார் நன்றி உரை சொல்கிறார்கள் இப்படி இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஏற்கனவே நான் ஒரு ஹோம் ஒர்க் செய்து தான் நான் அந்த ஒர்க் ஷாப் செய்து இருக்கிறேன் அப்போ ஒர்க் ஷாப்க்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரியான ஹோம் ஒர்க் பண்ணலனா அந்த ஒர்க் ஷாப்பு அவ்வளவு சாடிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது எனவே நான் ஒர்க் ஷாப்பில் இருந்து கற்றுக்கொண்டது முன்னடியாக நான் ஒரு ஹோம் ஒர்க் பண்ண வேண்டும் என்பது தான்